மேரேஜ் வந்து ப்ரீ மேரேஜ் போட்டோஷூட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயந்தான் ஃபோட்டோகிராபருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்க்ஸ் அது ஏன்னா இப்போ இருக்க ஃபோட்டோகிராஃபர்ஸுலாம் வெறும் மேரேஜஸ் மட்டுந்தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அதில் அவங்களுக்கு அதிகமான வருமானம் வராது ஸோ ப்ரீ வெட்டிங் ஷூட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறையா ரெவின்யூ வரும் வாழ்க்கையில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயத்தில் ஒரு ஃபோட்டோகிராபருக்கு வந்து முக்கியமான ஒரு இது வந்து மேரேஜ் ப்ரீ வெட்டிங் ஷூட்டில் தான் ஏன்னா வந்து அப்போ தான் ஏன்னா மேரேஜில் பாத்தீங்கன்னா எடுக்கிற ஃபோட்டோஸ் ஃபோட்டோகிராபருக்கு பார்த்தீங்கன்னா இண்டோரில் எடுப்பாங்க அவங்களுக்கான பேக்ரௌண்ட்ஸுலாம் ஆல்ரெடி செட் பண்ணி வெச்சுருப்பாங்க அவங்களுக்கான கேமராவும் ஸ்டாண்டுலாம் செட் பண்ணி வெச்சுருப்பாங்க லைட்ஸுலாம் செட் பண்ணி வெச்சுருப்பாங்க ஸோ அதனால அது ஈஸியாக இருக்கும் பட் ஆனால் ப்ரீ வெட்டிங் ஷூட்டுன்றது ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து அவங்க சில பேர் சில பேர் அவுட்டோர்ஸ்லாம் எடுப்பாங்க பீச்சில் எடுப்பாங்க ரெசார்ட்டில் எடுப்பாங்க ஒரு ஹில்ஸில் எடுப்பாங்க ஃபால்ஸில் எடுப்பாங்க ஸோ அந்த மாரி சுச்சுவேஷனில் லைட் செட்டிங்ஸ் அந்தளவுக்கு இருக்காது வெயில் படும் அவங்களுக்கு லைட்னிங்ஸ் சரியாக இருக்காது அதே மாரி எடுக்கிற கப்புள்ஸுக்கும் சி ஃபேஸில் வந்து அந்தளவுக்கு மேக்அப்பு சரியாக செட்டாகாது ஸோ நிறைய கஷ்டங்கள் இருக்கும் ஸோ ப்ரீ வெட்டிங் ஷூட்டில் ஒழுங்காக ஒரு கே ஃபோட்டோகிராப்பர் எடுத்துவிட்டாருன்னா அவங்களுக்கு வந்து மேரேஜில் எடுக்கிறதுங்றது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ மேரேஜும் ப்ரீ வெட்டிங் ஷூட்டா எது கொ ரொம்ப கஷ்டன்னா ப்ரீ வெட்டிங் ஷூட் தான் ரொம்ப கஷ்டம் அதனால் தான் ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு வந்து எப்போயுமே வந்து சேலரி அவங்களுக்கு அதிகமாக இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் அதிக பணம் சம்பாதிக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரீ வெட்டிங்கு ஷூட்டில் தான் ஏன்னா வந்து சொன்ன கா சொன்ன விஷயங்கள்லாமே உண்மை தான் ஒரு ஃபோட்டோகிராபரா எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சதும் ப்ரீ வெட்டிங்கு ஷூட்டு தான் அதனால் ப்ரீ வெட்டிங்கு ஷூட்டுன்றது ஒரு நல்ல விஷயம் தான் சில டைம்ஸு என்னலாம் எதிர் என்னலாம் கஷ்டங்கள் எதிர்பார்க்கணுன்னா ஃபோ கேமரா வந்து சார்ஜ் இருக்காது சம்டைம்ஸ் பேட்ரி வந்து டௌன் ஆகிடும் எ எதிர்பாக்காத மழை வ மழை வரும் வெயிலில் வந்து நம்ம எதிர்பார்த்த அந்த பேக்ரௌண்ட்ஸு லைட்னிங்ஸ் செட்அப்ஸுலாம் கிடைக்காது திடீர்னு நம்ம ஒரு ஒரு இடத்துக்கு போவோம் ஒன்று எடுக்கலாம்னு சொல்லிட்டு போவோம் ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கும் இல்லைனா மழை வரும்னு எதிர்பார்ப்போம் மழை வராது அன்னைக்கு ம அதே மாரி நம்ம நல்லா மேக்அப் பண்ணிட்டு கப்புள்ஸை கூட்டு போய் எடுக்கலாம்னு ட்ரை பண்ணுவோம் அன்னைக்கின்னு பார்த்து மழை பேய்ஞ்சி அவங்க மேக்அப்லாம் கெடுத்து விட்ரும் ஸோ இதுலாம் வந்து ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன்ஸ் தான் இதை ஹேண்டில் பண்ணணும் அது தான் ஒரு போட்டோகிராபருக்கான விஷயமே ப்ரீ வெட்டிங்கு ஷூட்டும் மேரேஜ் ஷூட்டும் கஷ்டம் தான் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரீ வெட்டிங் ஷூட்டுன்றது ரொம்ப கஷ்டம் அதை கரெக்டாக பண்ணுறவன் தான் ஒரு ஃபோட்டோகிராஃபர்